லாக்டவுனில் என்ன சமையல் பால்கோவா செஞ்சேன் அப்புறம் பால் கொலுக்கட்டடை செஞ்சேன் அப்புறம் பொடலங்காயில் பக்கோடா செஞ்சேன் வெங்காயத்துலேயும் பக்கோடா செய்வேன் முக்கியமாக நான் அந்த சிற்றுண்டி உணவுகள் நிறையா செஞ்சு பார்த்து என் கணவருக்கு பகிர்ந்துக்கிட்டேன் அவர் ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்டு மகிழ்ந்தார் இது தான் நான் வந்து லாக்டவுன் காலத்தில் நான் சமைக்க முயற்சி செஞ்ச உணவுகள் அதுப்போக நான் வந்து நிறையா உணவுகள் செஞ்சேன் குழாய் புட்டு இனிப்பு வகைகள் அப்புறம் புரத சத்து உயர்ந்த ல லட்டுகள் இதை மாதிரிலாம் செஞ்சு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிடுனோம் அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் அது என்ன தான் வீட்டில் இருந்தாலும் அந்த லாக்டவுன் பீரியடு ரொம்ப ஆரோக்கியமாக செலவழித்தோம் ரொம்ப நன்றி